ஹலோ அஃப்ராவா நான் வந்து சுமையா பேசுகிறேன் எங்களுக்கு இது வெட்டிங் தானே ஆ கம்மிங் டொண்ட்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெட்டிங் இருக்குது ஆ அதுக்கு வந்து உங்களோட பேக்கேஜ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணினா ஈஸியாக இருக்கும் ஆ ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட் பேக்கேஜஸ் பற்றி பேசிடலாமா ஆ என்ன மாதிரி ஃபுட்ஸ் அவைளபுலாக இருக்குது ஓ எங்களுக்கு போத் வெஜ்ஜும் வேணும் நான்வெஜ்ஜும் வேணும் ஸோ பேக்கேஜஸ் ஆ ஓகே அரௌண்ட் பேக்கேஜஸெலாம் எப்படி எவ்வளோ நீங்கள் காஸ்ட் பண்ணுவீங்க அது நம்ம நேரில் பார்க்கும்போது நான் மெனுவே தந்துடுறேன் இப்போது வந்து நான்வெஜ்ஜில் வந்து பிரியாணி பேஸிக்காக பிரியாணி இருக்கட்டும் தென் நான்வெஜ்ஜில் வந்து நார்மல் ரைஸ் இருக்கணும் ஏதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுன்னா நான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆ ஓகே நான் இது நம்ம நேரில் பார்க்கும்போது இது கொஞ்சம் க்ளீயராக பேசிக்கலாம் அதுக்கு ப்ரைடல் மேக்கப்பும் நீங்களே பண்ணிடுறீங்களா ஓகே த்ரீ சிக்ஸ்ட்டி கேமரா அதெல்லாமே இருக்குமா ஓகே எனக்கு வந்து வெட்டிங் ஈவெண்ட்டே வந்து ஒரு தீமில் வேணும் ஸோ உங்கள்கிட்ட டிஃப்ரண்ட் கைன்ட் ஆஃப் தீம்ஸ் இருக்கா ஆ ஓகே நாங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் தீமில் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணலான்னு இருக்கோம் ஆன்டிக்காக வேணும் ஆ ட்ரெடிஷ்னலாக தான் ரொம்ப ஆன்ட்டிக் லுக்கில் இருக்கணும் ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ்யெலாம் சூப்பராக இருக்கணும் ஸோ அதை பற்றிலாம் ஆ ஓகே ப்ளேஸ் டேட் எல்லாமே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இன்விடேஷனே சென்ட் பண்ணிடுறேன் மத்த பேக்கேஜஸ்யெலாம் நேரில் வரும்போது பேசிக்கலாம் ஓகே ஓகே தேங்க்ஸ்

ஆ அதில் அந்த ஐடியாவும் இருக்குது நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லா டேட்ஸுமே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் இந்த நம்பரிலே நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ